துணி வந்து நம்ம வந்து அதை தைச்சு போடுறது தாங்க நமக்கு நல்லது அது வந்து வாங்கிட்டு வந்து அதை போடுறது ரெடிமேட்டில் விற்கிறத வாங்கிட்டு வந்து போடுறது அவ்வளோவா பிடிச்ச மாதிரி இருக்காது நம்மளா சுயமாக தைச்சு போட்டுக்கிட்டோம்னால் எங்கே எங்கே தையல் உள்ளே எங்கே பட்டன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அது அது தகுந்த மாதிரி நமக்கு எப்படி வசதியோ அது மாதிரி செஞ்சுக்கலாம் அதனால் தைச்சு போடுறது தான் நல்லது அது மாதிரி நீங்கள் வந்து அந்த துணி வேணும்னாக்கால் வ வந்து நமக்கு எந்த ஒரு இதாக ட்ரெஸ்ஸு ஒரு ச சேலையோ இல்லயா இப்போ வந்து அது பெண்களுக்கு தேவையான வந்து ஒரு ஜாக்கெட்டு அது மாதிரி இது இதுனால் கூட அவங்க இஷ்டம் போல் எல்லாம் சராசரியாக தைச்சு வைச்சுருப்பாங்க நம்ம வந்து நமக்கு தேவையான மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி தைக்கிறதனால் நம்ம சுயமாக அதை வந்து தைச்சு தாங்க போட்டுக்கணும் அதுதான் நமக்கு வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் நம்ம இப்போ வந்து ரெடிமேட்லையோ அல்லது வேறு பக்கம் விற்கிற துணிகளையோ வாங்கிட்டு வந்து போடக்கூடாதுங்க